எங்கள் கிராமத்தில் நாங்கள் நிறையா மரங்கள்லாம் நட்டு முருங்க மரம் வெதை போடுவோம் முருங்கை மரம் வெதை போட்டு அது ஆறு மாசத்தில் காய் காய்ச்சிடும் அதை கொண்டு போய் நான் சந்தைகளில் போடுவோம் அது விற்பனை ஆகும் அப்புறம் நிறைய ரோஸ் பூ செடிலாம் வச்சோம்னால் பக்கத்து வீடுகளுக்குக் கொடுப்போம் அது ஒரு விளைய வச்சு மறுபடியும் பிச்சு செடிலாம் வளர்த்துருக்கோம் வீட்டிலையே பிச்ச செடி வளர்த்து அது நூறு கிராம் இரநூறு கிராம்னு பறித்து அவங்கட்ட கொடுப்போம் அதில் ஒரு கிராமுக்கு எப்படியும் ஒரு ஐம்பது ருபா கிடைக்கும் இப்படி அப்புறம் ஆடு வளர்க்கோம் கோழி வளர்க்கோம் மாடு லவ் பேர்ட்ஸ்ஸு முயல் அப்படி நிறையா இதுங்களை வளர்க்கோம் அப்புறம் நிறைய இந்த காய்கறி தோட்டம் மாதிரி வச்சுருக்கோம் தக்காளி தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி போட்டால் அதை பறித்து நல்ல பருவம் வர காத்திருந்து தண்ணி வச்சு பறித்து கொண்டு போய் தோட்டத்துக்காரர்ட்ட போட்டு நான் சந்தைகளுக்குப் போயிருவேன் சந்தையில் உள்ளவங்க வந்து வாங்குவாங்க அது ஒரு நல்ல ரேட்டுக்குப் போகும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே பப்பாளி மரம் வச்சுருக்கோம் பப்பாளி மரம் வச்சு அந்த காய்களெல்லாம் பறித்து அதையும் நல்லா விற்பனை பண்ணுவோம் பக்கத்தில் எல்லோருமே தெருக்களில் கூட அதை வாங்குவாங்க ஒரு ரேட்டு போட்டு அப்புறம் அந்த இது மாங்காய் மரம் கூட கொஞ்சம் தோட்டம் வச்சு பக்கத்தில் பெரிய பெரிய மரம் வச்சுருக்கோம் அந்த மரத்தில் நிறைய மாங்காய் காய்க்கும் அது விற்பனைக்கு தான் கொய்யா இப்படி நாங்கள் எங்கள் தெருவுக்குள்ளேயே எங்கள் தெருவுக்குள்ளேயே நாங்கள் வச்சிக்கிட்டிருப்போம் எல்லாத்தையும் அப்புறம் என்னென்னால் கோழி வளர்த்தா வீட்டுக்கும் அது சாப்பிட்றதுக்கு கறி உதவும் விற்கவும் செய்வோம் ஆடு குட்டியாக வாங்கிட்டு வருவோம் ஒரு ரெண்டு மாதக்குட்டியா ரெண்டு மாதக்குட்டிய வாங்கிட்டு வந்து நல்லா ஆறு மாதம் வளர்ப்போம் ஆறு மாதம் வளர்த்த பெறகு சந்தையில் போய் விற்போம் அது நல்ல ஒரு வருமானத்தை எங்களுக்கு தரும் மறுபடியும் இந்த மகளிர் குழுலேருந்து நாங்கள் மொத்தமாக இருந்து பலகாரம் செய்வோம் பலகாரம்லாம் செஞ்சு அது ஒரு விற்பனை ஒரு இடத்துல இருந்து போடுவோம் அது எங்களுக்கு நல்லா ஒரு பிரோஜனமா இருக்குது அப்புறம் தீப்பெட்டி தொழில் தீப்பெட்டி ஒட்டுவோம் பத்தி இருக்குது பத்தி உருட்டுவோம் வானவெடி கொழல்னு ஒன்று அது அப்படி பல வகையான தொழில்கள் எங்கள் ஊரில் இருக்குது நாங்களும் செய்கிறோம் அதுமாதிரி செடி கொடிலாம் வளர்த்தோம்னா அதில் உள்ள காய்கனிகளையும் பறித்து அது ஒரு விற்பனை இப்படி பலதரப்பட்ட இதில் இங்கே கிராமத்தில் தொழில் செஞ்சுக்கிட்டு வரோம் நாங்கள் அப்புறம் உளுந்து வயல்காட்டுகள்ல விவசாயிகளும் கொஞ்சம் உளுந்து போடுவாங்க அந்த உளுந்து நல்லா பருவம் வந்ததும் போய் பறித்து அது ஒரு விற்பனை மீன் வியாபாரம் கடற்கரையிலேருந்து மீன் எடுத்துட்டு வருவாங்க சந்தையில் போய் விற்பாங்க நல்ல அது ஒரு தினம் உள்ள வருமானம் இப்படியுமா எங்களுக்கு தொழில் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கள் கிராமத்தில் அப்புறம் என்ன இது பருத்தி பருத்தி கொஞ்சம் எங்கள் கிராமத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி அதில் பருத்தி போடுறாங்க அதுவும் நல்ல ஒரு வெளச்சலை கொடுக்கு அப்புறம் சுரைக்கா பூசணிக்காய் அப்படின்னு அந்த இதையும் பறித்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறோம்